எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு எண்பது வயசு அவங்களுக்கு சுகர்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் வாக்கிங் போவாங்க அதேசமயத்தில் மாத்திர நல்ல கன்டிநியூவாக கொடுக்கறதால சுகரு கண்ட்ரோலாக வெச்சுணுருப்பாங்க சாப்பிட்றதுலையும் அதேமாதிரி காலையில டிஃபனு நைட்டு டிஃபனு மதியானம் மட்டும் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால் சுகரு கண்ட்ரோலாக இருக்கும் மதியானத்திலலாம் தூங்கலாம் மாட்டாங்க தூங்கினா சுகரு ஏறிடும்னு தூங்கலாம் மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் பாத்ரூமுக்காக ஏந்துச்சி வெளியில் பின்னடி பக்கம் போய்ருக்காங்க போகும்போது வழிக்கி விழுந்துட்ருக்கிறாங்க எண்பது வயிசு எண்பத்தி ரெண்டு வயசுல அது வழிக்கி விழும்போது என்னாச்சுன்னாக்க பின்னாடி ஜப்ப போய்டுச்சி அது வந்து இப்போது அது புத்தூர் கட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டுக்கட்டுற இடத்தில் நாட்டு மருந்து கட்டுக்கட்டுற இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டோம் கேட்டால் இவ்வளோ வயிசாயிடுச்சி அந்த இடத்துல ஜப்பலாம் போடமுடியாது எதுவும் மருந்துலாம் வச்சு கட்டமுடியாது நீங்கள் வந்து ப்ளேட்டு வச்சு ஆப்ரேஷன்தான் பண்ணணும் அப்டின்ட்டாங்க வலியில் அவ்வளோ துடிச்சாங்க எனக்கு என்ன எதுனா கொடுத்து சாகடிச்சிடும்மா என்னால் முடியலம்மா எனக்கு கூடாதும்மா வலி அப்படியேதான் இருக்கும் நான் என்னைக்கு நடக்கப்போறன் அவ்வளோதான் இதோட நான் நடக்கே மாட்டேன் நல்லா நடந்து வருவாங்க எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துருவாங்க அவ்வளோ நல்லா எல்லா வேலையும் செய்வாங்க வந்தாங்கன்னா சும்மான்னு இருக்கமாட்டாங்க பாத்திரம் கழுவி கொடுக்குறது வீடு பெருக்கிறது எதனா ஒரு வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்கோ அவங்க சும்மான்னு உக்கார மாட்டாங்க வந்தாங்கன்னா அவ்வளோ நல்ல வேலை செய்வாங்க கண்ணுக்கு வந்து லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் கண்ணும் நல்லா தெரியும் அப்படி வந்து செய்தபோது என்னாச்சுன்னா அது வழிக்கி விழுந்ததும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க இந்தமாதிரி ஆயிடிச்சின்னு போயிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல்ல ப்ளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணோன்னே எல்லாம் திட்டினாங்கோ இவ்வளோ வயசான காலத்தில் ப்ளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாக்கா வலி தாங்கமாட்டாங்க வயசானவங்களுக்கு எதுக்கு வேணாம் இப்போத்திக்கி வலி இல்லாமல் ஊசி மட்டும் போட்டு கூப்பிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்டின்னாங்க இல்லை இல்லை முடியாது எனக்கு எங்கள் அம்மாதான் முக்கியம் எங்கள் அம்மாவை நடக்க வச்சு காட்டுவேன் நான்னு சவாலாக அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டு நான் சவாலாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் டாக்டர் கேட்டாங்க நீங்கள் சையின் பண்ணுறிங்களா அப்படின்னு அப்போல்லாம் வந்து அண்ணன் இல்லை அண்ணன் இறந்துட்டாரு அண்ணே அண்ணி இருந்தாங்க அண்ணன் பையன் இருந்தான் இந்த வயசுல எதுக்கு வேணாம் ஊசிலேயே சரி பண்ணலாம் அவங்க இனிமே எங்கே நடக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் விடலை என் பையன் கல்யாணத்துக்கு அவங்க நடந்து வந்து கல்யாணலாம் பார்க்கணும் அப்படின்றத்துக்காக நான் அவங்களுக்கு நான் பாப்பேன் அப்டின்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ப்ளேட் வைச்சோம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு ப்ளேட்டு வைக்கிறதுக்கு முன்னே சுகர்லாம் டெஸ்ட் பண்ணாங்க நார்மலாக இருக்கு பரவாயில்ல கண்ட்ரோலாக வச்சுருக்கிங்க அப்டின்னாங்க நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு சுகரு இதலாம் மாத்திர வாங்க போறோம்மோ அதே ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணுறோம் நாங்கள் ப்ளேட்டு வச்சு சார் வயசானவங்கோ கூடுமா நாளைக்கு எதுனா ப்ராபளம் வருமா இல்லை எதுனா சீழ் வந்து பிடிச்சிடுமா என்னன்னு கேட்டோம் இல்லைங்க நம்ம வச்சிருக்கிற பக்குவந்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நார்மலாக பண்ணலாம் சின்ன பசங்களுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணலாம் கூடிடுன்னாங்க அதேமாதிரி அவங்களுக்கு ப்ளேட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணோம் அது வந்து ஒரு ஆச்சு ஒரு ஐம்பது அம்பத்தி ரெண்டாயிரம் ஆச்சு ப்ளேட்டுக்கெல்லாம் மட்டும் சரி நம்ம வந்து நமக்கு நம்மளுக்கு உயிர் கொடுத்தது தாய்தான் அவங்கள வந்து எந்த ஒரு இதுக்கும் நான் கஷ்டப்படுத்தமாட்டேன் அவங்க அம்மான்னு சொன்னால் அண்ணங்கிட்ட கேக்கமாட்டாங்க ஆனால் பொண்ணுக்கிட்டத்தான் கேப்பாங்க அந்தமாதிரி இருக்கு என் பொண்ணுருந்தால் போதும் எனக்கு பையன்கூட தேவையில்லன்னு நம்மளையே நம்பி இருக்கிறவங்கள நம்ம எப்படி பாக்கிறதுன்னு நான் கொண்டு போனே அந்த நல்ல வருமானம் எனக்கும் நல்ல வருமானந்தான் இருந்தாலும் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சேர்த்து ப்ளேட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அப்போ வந்து பாக்கிற சொந்தக்காரலாம் கேட்டாங்க ஏன் உங்க அண்ணிக்கிட்டே கேக்கறதுதான காசு சொத்தெல்லாம் அவங்கதான அனுபவிக்கிறாங்க சொந்த வீடெல்லாம் அவங்கதான அனுபவிக்கிறாங்க நீயாக எதுவும் கேட்காம உங்க அம்மாவுக்கு நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு என் பெற்ற தாயை பாக்கிறதுல யாருக்கும் எந்த கஷ்டயில்ல நான் பாப்பேன் அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா நான் வாங்கிப்பேன் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேக்கமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்பறம் அதுவும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொண்டு வந்து எனக்கு இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துது சரின்னு நான் வாங்கிக்கினன் எவ்வளோ செலவானாலும் நான் பாத்துக்குறேன்னு சொல்லிட்டேன் அதேமாதிரி நான் தான் பாத்தேன் பார்த்து ப்ளேட் வச்சு அப்பறம் சொன்னாங்க ப்ளேட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஏந்திச்சி நட அப்டே நடக்கணுன்னாங்க அப்பறம் அங்கே வாக்கர் ரெண்டு பக்கம் பிடிச்சி கையை ஊனி நடக்கிற மாதிரி வாக்கரு ஏந்திச்சி காலுக்கீழே ஊன சொல்ல பயம் எங்கே விழுந்துருவோமோன்னு பயம் அவ்வளோ வயசாயிடுச்சே நம்ம விழுந்துட்டோம்ன்னா திரும்ப எதுனா காலில் பலமாக அடிப்பட்டிருமோன்னு பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் நான் தோளில் சப்போர்ட்டு பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நீ வாக்கரை பிடிச்சிக்கம்மா சொல்லி நான் அங்கே நடக்க வைச்சேன் நடக்க வச்சு நல்லாவே நடந்தாங்க அப்பறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் விட்டு புண்ணெல்லாம் ஆறிடுச்சு வீட்டுக்கு கூட்டின்னு வந்தோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டு ஏன்னா அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்மிச்சிட்டோம் பொண்ணு பார்க்க ஆரம்மிச்சா நிச்சயம் பண்ணப்போகிறோம் அங்கே இது அன்னைக்கு நீ போககூடாது வேற யாருன்னா அனுச்சிவுடு நீ எங்கூடாதான் இருக்கணும் அப்டின்கிறாங்க நான் இல்லைன்னா ஒரு நிமிஷோகூட ஹாஸ்பிட்டல்ல அங்கே இருக்கமாட்டாங்க தனியாக ஃபுல் சப்போர்ட்டும் நான்தான் பயம் வேற